ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி எட்டு நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ஆறு பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி எட்டு